இப்போ பெண்கள் விளையாடுகிற விளையாட்டுனு பார்த்திங்கனா இப்போ கோக்கோ விளையாடுவாங்க பல்லாங்குழி ஆடுபுலியாட்டம் சொப்பு ஜாமான் வச்சு அவங்க உடல் மென்மையாருக்கிறதுனால ரொம்ப ஹார்ட்ஒர்க்கு விளையாடாமல் ரொம்ப கடினமான விளையாட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஆம்பளை பசங்க விளையாடற விளையாட்டு அதனால் பொம்பளை பிள்ளைங்கனு பார்த்திங்கனா இந்தமாதிரி விளையாட்டு விளையாடுவாங்க இப்போ கொக்கோலாம் இப்போ பொம்பளை புள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ இல்லை பிள்ளைங்க எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க எல்லா விளையாட்டும் விளையாடறாங்க அப்போ முந்தைய காலத்திலல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் இந்த விளையாட்டு தான் விளையாடுவாங்க இப்ப சொப்புஜாமான் விளையாடறாங்கனா சமச்சு கிமச்சு விளையாடறப்ப இப்போ பொம்பளை புள்ளைங்களுக்கு அது ஒரு நல்ல எடுத்துகாட்டாயிருக்கும் இப்படிலாம் சமைக்கணும் வாழ்க்கையில் பின்னாடி ஒரு உதவும் சமைக்கிறத்துக்கு இப்போ சோறாக்கி கொழம்பு வச்சு ஒரு கூட்டு பண்ணி இலையில் போட்டு சாப்பிடுறது அது எப்படி எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக கற்றுப்பாங்க அது முன்னோர்கள் அந்தமாதிரியான நமக்கு ஒரு வழி வகுத்து வச்சுருக்காங்க இந்தமாதிரி விளையாடுங்க இப்படி இப்படியெல்லாம் பல்லாங்குழி விளையாண்டால் நமக்கு ஒரு மூளைக்கு நல்ல ஒரு விளையாட்டு அது கணக்கு நல்லா வரும் இத்தனை இது போட்டால் இப்படி ஆகும் அதை மாதிரி உள்ள கணக்குகள் ஆடுபுலினால் இப்போ அது வெட்டுறது இப்படி அது ஒரு கணக்கு விளையாட்டுதான் மூளைக்கு யூஸ் பண்ணுறது இப்போ பசங்கெல்லாம் பார்த்திங்கனா இப்போ கிரிக்கெட் விளையாடுவாங்க டென்னிஸ் விளையாடுவாங்க அதெல்லாம் ஓடி ஆடி உழுந்து விளையாடுகிற விளையாட்டு கபடி விளையாடுவது அதெல்லாம் அதெல்லாம் பெண்கள் அதிகமாக அடிப்பட்டிரும் அப்டிங்குறதுனால ரொம்ப விடமாட்டாங்க அதனால் பெண்களுக்கு ஒரு இந்த இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாகருக்கும் இந்த விளையாட்டெல்லாம் அதுதான் இப்ப முக்கியத்துவமாக இந்த பெரியவர்கள்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்தமாதிரி விளையாடுங்க இங்கே ஓடி ஆடி விளையாடக்கூடாது அடிப்பட்டுரும் அப்டிங்கிறதுனால நம்ம வயசான பாட்டிங்கெல்லாம் இது மாதிரி சொல்லித்தருவாங்க நமக்கு அதுலேயும் உள் கருத்துக்கள்லாம் இருக்குது அந்த பொம்பளை பிள்ளைங்க இப்படி விளையாடுங்க ஆம்பளை பிள்ளைங்க இந்தப்பக்கம் விளையாடுங்க அப்படின்ட்டு இதுதான்